தொழில்னா முதல்ல வந்து எஸ்எல்ஆர் கேமரா வெச்சுருந்தேன் அதுல எஸ்எல்ஆர் கேமராவில் வந்து ரோல் போட்டு எடுத்துகிட்ருந்தேன் அதுக்கப்பறம் அது வந்து இப்போ டிஜிட்டல் மாறின பின்னாண்ட அதுக்கப்பறம் ஒரு டிஜிட்டல் கேமராவோட ஏபி சென்சார் இருக்கூடியதில் அந்த சின்ன கேமரா ஒன்று வாங்கி செஞ்சுட்ருந்தேன் அதுக்கப்பறம் ஃபுல் ஃப்ரேம் கேமரா ஒன்று வாங்கி இப்போ அதில் நான் வந்து ஃபோட்டோ எடுத்து நல்லா குவாலிட்டியாக எடுத்து எல்லார்த்துக்கும் கொடுத்துட்ருக்கேன்